தியானம் பண்ணுறதில் சிக்கல் ஏதும் கிடையாதுங்க அது நம்ப முழு மனத்தோடு செய்யும்போது நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது ரெண்டு நிமிஷம் மூண் நிமிஷம் நம்மளுடைய நேரம் நம்ம தொழில் செய்கிற இடமும் இல்லை வீட்லிருந்து நம்ம செஞ்சுட்டு போகலாம் காலையில் எந்திரிக்கிறோமா எந்திரிக்கும்போதே ஒரு அஞ்சு நிமிடம் தியானம் பண்ணுறதுல தப்பே கிடையாது தியானம் ரொம்ப ரொம்பவுமே நல்லது அப்போதான் அது வந்து உடல்ரீதியாகவும் மனரீதியாகவும் நம்ம அன்றைக்கி செய்யக்கூடிய வேலைகள் பார்த்திங்கனா முழுவதுமே வெற்றிகரமாக அமையும் அது அதில் எந்த ஒரு சவால்களும் கிடையவே கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும் சவால் எதுவுமே கிடையாது அது நம்ம கண்ணை மூடிகிட்டு நம்ப எல்லாத்தையும் மறந்துவிட்டு இன்றைக்கி நாள் கடவுளை பிராத்தனை பண்ணிட்டு எல்லாமே பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லாவேயிருக்கும் அதில் சவால் எனக்கு கிடையவே கிடையாது நான் தொண்ணூற்றி ஏழ்லயே நான் பண்ணிக்க ஆரமிச்சுட்டேன் நான் படிக்கிற ப பள்ளிப்பருவத்துலிருந்து பண்ணியிருப்பேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த வகுப்பு ஆரமிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு நிமிஷம் பண்ண சொல்வாங்க அது பண்ணும்போது எந்த ஒரு ரொம்பவுமே இதாயிருக்கும் நல்லாயிருக்கும்